இந்தியாவோட பொருளாதாரம் வந்து வளந்திருக்குன்னு தான் சொல்லணும் ப்ளஸ் இது எந்த தொழில் அப்படின்னா ஏ நிறையா தொழில் சொல்லலாம் மெய்னாக வந்து மொபைல் ஃபோன்ஸ் ரீச்சார்ஜ் அது மூலயமா சொல்லலாம் ப்ளஸ் டிஜிட்டல் பேங்க்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நிறையா பேர் குட்டிக் குட்டி ஷாப்ல கூட பார்த்திங்கன்னா பேடிஎம் கூகுள் எல்லாமே வந்துடுச்சு ஸோ நம்ம மனி வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றதில்ல ஏன்னா இப்போ வந்துட்டு நயண்ட்டி பர்சண்ட்ல வந்து எல்லா ஆஃபீஸ்லியும் வந்து சேல்ரி வந்து கேஷாக கொடுக்கறதில்ல எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னமோது நம்ம வித்ட்ரா பண்ணணுன்ற அவசியம் இல்லை நம்ம எல்லா இடத்துலியுமே டிஜிட்டல் பேமெண்ட் வந்துருச்சு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு கேஷ் ட்ரான்ஸாக்ஷன் ஸோ கேஷ் ட்ரான்ஸாக்ஷன் கம்மியானதனால என்னன்னா நிறையா பேர் கரெக்டான டாக்ஸ் பே பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாரோடைய பேங்க்கிங்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுறதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்